ஆ மேம் ரம்யா மொபைல் ஷாப்பா ஆ மேம் ஏ என் நேம் ஸ்ரீலதா மேம் ஆ மேம் நான் உங்கள் ஷாப்பில் வந்துட்டு மொபைல் வாங்கலாம்ட்டு ப்ளான் பண்ணிருக்கேன் மேம் என்ன மேம் இப்போ லேட்டஸ்ட்டு மாடலில் வந்துருக்குற ஃபோன்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறீங்களா ஓகே மேம் மேம் நான் அது தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக அதான் சொல்கிறிங்க ஆம் மொ மொபைல் எப்படி மேம் அது ஆ கேமரா குவா குவா குவாலிட்டி

ஓகே

ஓகே மேம் ஓகே கேரண்ட்டி மேம் ஓகே மேம் இப்போது ஒரு டு இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுல மேம் நான் வாங்குனால் ஓகே ஓகே மேம் ஓகே ஓகே மேம் அந்தமாதிரி கூட நான் எடுத்துக்கிறேன் மேம் ஓகே மேம் நான் இப்போ நாளைக்கு மார்னிங் ஒரு டென் ஓ க்ளாக் வந்தால் பார்க்கலாமா மேம் ஓகேங்க என்னென்ன கலர்ஸ் மேம் அவைலபிளாக இருக்குது

ஓகே மேம் நான் மார்னிங் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே மேம் தேங்க் யூ மேம் ம்